இங்கேருந்து பெனாத்தூர்லேந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு வந்து கார் புக் பண்ணி இருந்தோம் அந்த கார் வந்து ரெண்டு மணி நேரமாக வெய்ட் பண்ணிருக்கோம் தோ தோன்னு சொல்லினே இருக்கீங்க வரீங்க வரலன்னு எதுவுமே சொல்லவே இல்லை டைமோட போனால் தான் சாமியை கும்பிட முடியும் அதனால் வந்து வரேன் வரலன்னு சொல்லுங்கள் இல்லை அந்த பணத்தை வேற ககொடுங்க வேற காராவது நாங்கள் அமுத்திக்கிறோம் இல்லை தோ ஆஃபனவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருந்தால் நாங்களும் வெய்ட் பண்ணி வெய்ட் பண்ணி பார்க்குறோம் ரெண்டு மணி நேரமும் ஆகிப்போச்சி அதனால பார்த்து வர முடிஞ்சா வாங்க இல்லை காசு ரிட்டர்ன் வந்து பண்ணிடுங்க நாங்கள் வேற காரை புக் பண்ணிக்கிறோம்